எனக்கு பிடித்த உணவு வந்து பிரியாணி எனக்கு பிரியாணி சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து பிரியாணி வந்து கல்யாணக்கார வீட்டில் எல்லார் வீட்லியும் சாப்புடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் வந்து பிரியாணிக்கு வந்து திண்டுக்கல் பிரியாணி தலப்பாக்கட்டு பிரியாணி தான் வந்து எல்லாருமே நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது எனக்கு அத வந்து நான் சாப்பிடணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படறேன் எனக்கு அது ஏன்னால் நம்ம வந்து இங்கே வந்து நார்மலாக எல்லாருமே பிரியாணி ஆக்குவோம் அதைவிட எனக்கு வந்து இந்த முஸ்லீம் வீட்டில் போய் பிரியாணி சாப்புடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி இப்போ திண்டுக்கல் பிரியாணியில் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து நல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு அதனால எனக்கு வந்து நான் போய் திண்டுக்கல்லுக்கு போய் அந்த கடையில் போய் நான் வாங்கி சாப்பிடணும் டேஸ்ட் பண்ணிப் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு அப்படின்னு எனக்கு ஆசை ஏன்னா நான் எல்லா ஹோட்டல்லியுமே பிரியாணி சாப்பிட்டுருவேன் ஏன்னால் எனக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அதனால் நான் சாப்பிட்டுருவேன் நான் மொதல் போய் அங்கே பிரி ஹோட்டலுக்கு போய் நான் எதை சாப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா நான் வந்து பிரியாணி தான் சாப்பிடுவேன் மற்ற எதுவுமே எனக்கு அவ்வளவாக பிடிக்காது அதுமாதிரி நான் திண்டுக்கல்லில் போய் ஒரு நாளாச்சும் நான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால் நான் எங்கள் வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் நான் என்னை வந்து திண்டுக்கல்லுக்கு ஒருவாட்டி கூட்டிகிட்டு போங்க அங்கே போய் நான் அந்த கடையில் வந்து நான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய வி ஆசை அதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் எனக்கு என்ன எனக்கு பிடிச்ச உணவு வந்து பிரியாணி தான் எனக்கு